எங்கள் ஊரில் பேருந்து வசதியெல்லாம் இல்லாதுனால் எங்களுக்கு மருத்துவமனை போகிறத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட வீட்டில் பக்கத்தில் எங்கேயும் மருத்துவமன கிடையாது இதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்கள் வீட்டில் வண்டி இருந்தால் மட்டும் தான் எங்களால் போக முடியும் பேருந்து எதிர்பார்த்தா கண்டிப்பாக எங்களால் மருத்துவமனைக்கு போக முடியாது எந்த நோய் ர அதிகமாக அதிகமாக ஜூரம் சளி எது இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக ரோ ஆ எந்த அவசரமாக இருந்தாலும் நாங்கள் வீட்டில் இருக்கிற வண்டி வச்சு தான் போய் ஆகணும் பேருந்து எப்படியும் ஒரு ரெண்டுமே நேரம் மூணுமே நேரத்துக்கு ஒரு தடவை தான் பேருந்து வருது பேருந்து இல்லாதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைகள வச்சுக்கின்னு கஷ்டப்படுறோம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வ பேருந்து வந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் மட்டும் தான் இருக்குது பள்ளிகளுக்கு போகிறத்துக்கும் நேரத்துக்கு போக முடியல கல்லூரிக்கு போனாலும் நாங்கள் நாங்கள் அவசரத்துக்கு டைமுக்குன்னு போக முடியல இதனால் எங்களுக்கு எல்லாேத்துக்கும் நேரம் சரி ப சரியாக இல்லை நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கிளம்புனா மட்டும் தான் நாங்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கெலாம் சென்ட் செல்ல முடியும் இதனால எங்களுக்கு பேருந்து தாமதமாக தான் இருக்குது இல்லைன்னா வண்டியில் தான் போய் ஆகணும் இதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது படிப்பும் ரொம்ப நேரம் கம்மியாக தான் இருக்குது இதனால போகிறதுக்கும் கஷ்டமா இருக்குது வரத்துக்கும் கஷ்டமா இருக்குது இதனால எங்களுக்கு ரொம்ப பேருந்து தேவைப்படுது